சின்ன வயசிலிருந்து அப்பா அம்மா தமிழ் சொல்லி கற்று கொடுக்குறாங்க தா பெரிய வயசு ஆக ஆக அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தமிழ் பேசுறதை வச்சு நாமளும் பேச தமிழ் நாம் பேச நல்லா பேசி பழகிக்கிறோம் நா தாய் மொழிதான் நமக்கு தமிழ் தமிழை தவிர மற்ற எந்த மொழியும் நமக்கு பேச தெரி எனக்கு பேச தெரியாது தமிழால் தமிழ் பேசுகிறதுனால எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் மத்த மொழிகளை விட தமிழ் மொழி எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தமிழால் தெளிவாக பேச நன்றாகவும் இருக்கிறது கேட்கவும் பேசவும் சொற்கள் மிகவும் நன்மையாகவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆகவும் தமிழை பேசுவது மட்டும் தான் பிடிக்கும்